இப்போ இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் முதுகலை இளங்கலை பட்டதாரிகள் யாராக வேணா ஆகட்டும் அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னா எல்லாருமே ஒரு அதிகளவிலான இன்கம் வரதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சகிப்புத் தன்மை அப்படிங்கிறது போய்டுச்சு ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக அங்கே இருக்கலாம் அங்கே நம்மளை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷியத்துக்கும் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கோபமும் இதுவும் அவங்கள வெளி ஏற்றிடுது அது மாதிரி நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் நம்மனால் போக முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதை முத கொண்டும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் இப்போ ஐடி அதமாதிரி ஃபீல்டில் தான் அதிகமாக இருக்கணும்னு எல்லாருமே அங்கேயே ட்ரை பண்ணுறதுனால தன்னோட சுயதொழிலை கூட எப்படி முன்னேத்துறதுங்கிறதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பிரச்சனையாக போயிகிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அரசு வந்துட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேலை இப்போ நம்ம படிக்கக்கூடிய கல்விமுறைகள்லேருந்தே அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கடன் வசதி அது மாதிரி எதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்கனால ஒரு தொழில் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே நல்லாருக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் வேலை வேணும் எல்லாருமே ஐடி வேணும்னு சொல்லிட்டு அதிலே போகாமல் ஒரு சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மூலயமா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்